சங்கம் தொடங்கிய காலம் முதல் இன்று வரை பல்வேறு சங்கத்தமில் மாநாடுகளும் எழுச்சி இயக்கங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன அதில் ஒன்றுதான் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த அரசர்கள் சேர சோழ பாண்டியர்கள் அதில் முக்கியமானவர் பாண்டியர் பாண்டிய மன்னர்கள் பாண்டித்துரைத் தேவர் போன்ற பல பாண்டியர்கள் பல்வேறு ஸ் தமிழ் மாநாட்டுகளையும் நிகழ்ச்சிகளையும் நிகழ்வுகளையும் நடத்தி ஒரு சங்கத்தின் அடிப்படையில் தமிழை வள வளர்த்துருக்காங்க அவர்கள் வளர்த்த தமிழ் இன்றைய செம்மொழியாக வளர்ந்து உள்ளது தமில்மொழிய படிக்கிறதன் மூலம் நம்ம ஒவ்வொரு தமிழர்களின் தனிப்பட்ட ஆதிகாலம் முதல் இன்றுவரை இதற்கு பின் நடக்கப்போவது வரை தமிழ் என்ற வார்த்தையை படிக்கும்போதே பாதி தெரிந்துகொள்ள முடியும் தமிழை மொச்சமாக படிப்பதன் மூலம் ஒட்டுமொத்த தமிழ் வரலாறையும் கண்டிப்பாக டோட்டல் தமிழன் கிஸ்ட்ரியும் தமிழை படிப்பதன் மூலம் நமக்கு கிடைக்கும் இன்றைய காலகட்டத்தில் உள்ள குழந்தைகள அனைவரும் தமிழை வந்து கண்டிப்பாக கற்றுக்கிடணும் ஒவ்வொரு குழந்தைகளும் பல் ஆரம்பக் கல்வி முதல் உயர்நிலைக் கல்வி முதல் மேல்நிலைக் கல்விவரை எல் அனைத்துக் கல்விலிலும் சென்று தமிழை கண்டிப்பாக பயில வேண்டும் பிற பிற நண்பர்களுடனும் உறவினர்களுடன் அனைத்து சக தமிழ் நண்பர்களுடன் உரையாடும்பொழுதும் பல்வேறு வகையில் தமிழ் கற்றுக்கொள்ள முடியும் அதில் நல்ல தமிழ் எது நன்மையான தமிழ் எது செம்மொழி எதனா பிரித்து தமி தமிழை குழந்தைகள் அனைவரும் கண்டிப்பாக கற்றுக்கொள்ள வேண்டும் பாடசாலைகளிலும் நூலகங்களும் சென்று தன்னுடைய குழந்தைகளை அனைவரும் தமிழை கற்க வைக்க வேண்டும்